மாவட்டத்தில் சுகாதார கட்டமைப்பு மிகவும் நன்றாக உள்ளது அவ்வப்போது மருத்துவ முகாம்கள் நடத்துகிறாங்க அரசு அரசு சார்பாக சரி தனியார் மூலியமாகவும் மருத்துவ முகாம்கள் அங்கங்கே அந்தந்த அரசு பள்ளிகளில் முகாம்கள் நடத்தி மக்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்கிறாங்க இந்த மருத்துவ முகாம்களில் வில்லேஜில் ரொம்ப தூரமாக வில்லேஜில் இருக்கிற மக்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் அவங்களை வந்து போக்குவரத்து வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்து மருத்துவமனைக்கு கொண்டாந்து கூட்டினு வந்து திரும்புணும் அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு ஒரு சில முகாம்கள்லாம் தனியாரு தனியார் நிறுவனங்கள் அரசோடு சேர்ந்து செய்யும்போது ரொம்ப சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கிறது இன்ன கொரோனா காலக்கட்ல வந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து நிறைய நல்லா ஏற்பாடு செஞ்சு வைச்சிட்டு இருந்தாங்க மக்கள் பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கிறதிலருந்து எல்லாம் ஏரியாவில சுத்தம் செஞ்சு நல்லா வைச்சிருக்கற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக செஞ்சி செஞ்சுருந்தாங்க அந்த காலகட்டத்துல நோய் தொற்று மக்களுக்கு பரவாமல் நல்லா சிறப்பாகவே செயல்பட்டார்கள் அப்டின்னு தான் சொல்வேன்